என்னோடய டே பிறந்தநாள் டேட்டு வந்து இருபது நாலு ரெண்டாயிரம் இது வந்து நான் வந்து இந்த டேட்டில் வந்து நான் பிறந்தேன் என்னோடய அக்கா பிறந்தநாள் வந்து பாத்தோனா முப்பது மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அங்கே வந்து மார்ச்சு மாதம் என்னோடய அக்கா பிறந்தாங்க என்னோட அண்ணா பிறந்தநாள் வந்து பதுனஞ்சு மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அவங்களும் மார்ச்சு மாதம் பிறந்தாங்க இதே ஏப்ரல் மாதத்தில் பார்த்தா ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி பத்து என்னோடய தம்பி பிறந்தாங்க இருப இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி மூன்று வந்து என்னோடைய சித்தி பொண்ணு என்னோடய கசின் அவங்களோட பிறந்தநாள் இந்த டேட்டு